மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் வந்து தீபாவளி ரொம்ப விசேஷமாக செய்வாங்க அப்புறம் வந்து இந்த நவராத்திரி செய்வாங்க தீபாவளிக்கு வந்து அவங்க விடியற்கால என்னமோ போளி எல்லாம் செய்வோம் அப்படினு சொல்லி எங்கள் நாத்தனார் சொல்லுவாங்க தீபாவளினால் விடியற்காலமே அந்த போளி எவ்வளோ தான் என்ன தான் பலகாரம் காரம் பல இனிப்பு செஞ்சுருந்தாலும் அந்த தீபாவளி அன்னிக்கி காலையில் எதோ போளி செய்வோம் போளி செஞ்சு சாமி கும்பிடுவோம் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நவராத்திரி ரொம்ப விசேஷமாக எல்லா கோயில்லேயும் சிறப்பாக செய்வாங்க கார்த்திகை தீபத்தில் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து எல்லா பக்கமும் நல்லா விசேஷமாக இருக்கும் அப்படினு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காவேரி ஆறு அங்கே ஓடறதுனால வந்து அந்த காவேரி புஷ்கரம் அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் தண்ணி எப்போ ஏன்னால் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து காவேரி ஆறு வந்து எப்போயுமே வற்றாத இடம் கொஞ்சம் கொஞ்சோண்டு இடத்துலையே சும்மா குச்சியில் தோண்டினாவே தண்ணி வந்துடும் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் அது வந்து நீரோட்டம் மிகுந்த இடம்னால அந்த இடம் வந்து அப்படி தண்ணி தண்ணி இதோடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து தீபாவளியை தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னால் தீபாவளிக்கு மெனக்கட்டு ஆளுங்க எல்லாம் எவ்வளோ தான் பலகாரம் செஞ்சாலும் அந்த போ போளி செய்கிறது அந்த என்ன செஞ்சாலும் அது விசேஷமாக செய்வோம் அப்படினு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான்